ஹலோ க்ரஸண்ட் சூப்பர் மார்க்கெட்டா சார் சார் நான் உங்கள் கடையில ஃப்ரூட்ஸு சேல் பண்ணலான் சீ வாங்கலாம்னு இருக்கேன் சார் ஆமாம் சார் இல்லை சார் சார் புதன்கிழம ஏன் கல்யாணம் வச்சிருக்கோம் அதுக்கு ஏற்றா மாதிரி ப்ளானு திராட் திராட்சை சப்போட்டா

ஆமாம்ங்க சார் இப்போ ஒரு நாலு அஞ்சு கிலோ வேணும் சார் எல்லாத்துலயும் இப்போ என்ன ஃப்ரூட்ஸ் சார் இதாயிட்டுருக்கு ரேட்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார் ஓகே சார் இது ஆ ஓகே சார் சார் இப்போ சார் இது ஆர்கானிக்காக இல்லை

இல்லை சார் இது ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்ஸாக இது மாதிரி கேட்குறேன் சார் ஒரு சில பேர் செட்லு வச்சி அடிச்சு

ஆ ஓகே சார் சார் ரேட்லாம் எப்படி சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் வெளிலியவிட கம்மியாக விற்கிறீங்க சார் ஆ ஓகே ஓகே சார் சார் இப்போ ஆர்ட்ரு போட்டால் என்னைக்கு சார் வரும் டெலிவரி எடுக்கிறது இன்னைக்கு ஆர்ட்ரு போட்டால் டெலிவரி ஹோம் டெலிவரியா ஆ ஓகே சார் டெலிவரி சார்ஜ் எதாக இருக்குமா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சார் இங்கே ஒருப் சார் இப்போ அதை அப்படியே பேக்கெட் பண்ணி பண்ண முடியுமா சார் ஃப்ருட்ஸ்ஸை ஆ ஆமாம் சார் இப்போ கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறத்துக்கு சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் அனுப்பிடுறேன் சார் இன்னைக்கு நைட் நாளைக்கு காலைலக்குள்ளே சார் இன்னைக்கு நைட் ஆ ஓகே சார் பேக்கிங் சார்ஜல்லாம் போடுவீங்களா சார் ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார் ஜிபே பண்ணிடுறேன் சார்